ஹலோ யார்

ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் நான் தான் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சரி சரி ஓகே ஆ யா சுயர் கண்டிப்பாக செய்கிறோம் ஆ அது அது எப்போ கட்டுனது இது எதாது ஒன்று சொல்லமுடியுமா ஓ டூ தௌசண் ஃபோர்ல சரி ஓகே ஆ இ ஆ சரி ஓகே சரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்றத ஏதாவது இமேஜஸ் வந்துட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்கள் நம்ம பார்த்துட்டு அதை அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன் உங்களுக்கு என்னமாதிரி ஆ சரி ஓகே சரி ஓகே சரி ஓகே ஆ சரி ஓகே உங்களுக்கு எப்படி இந்த கண்ணாடி கிளாஸ் வச்சு வியூ இங்கேருந்து பார்க்குறமாரி அப்படி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணணும்மா இல்லை நார்மலாக இப்போ உங்கள் பட்ஜெட் ஃபர்ஸ்ட்டு சொல்லமுடியுமா த்ரீ லேக்ஸ்குள்ளையா ஆ சரி ஓகே மேம் ட்ரை பண்ணுவோம் ஓகே நான் நல்லா எங்களால் முடிஞ்சளவுக்கு சரி ஓகே ஆ சரி ஓகே பண்ணிடலாம் ஃப ஃப்ரெண்ட் சைட்ல கார்டன் இருக்குறமாதிரி எதாவது எதிர்பார்க்குறீங்களா சரி ஓகே நாங்கள்

ஆ சுயர் கண்டிப்பாக பண்ணிடலாம் மேம் பண்ணிடலாம் ஆ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ உங்களோடய அட்ரஸ் வாட்ஸ் ஆப் பண்ணுங்கள் ஆ நாளைக்கு ஆர் வித்தின் டூ டேஸ்ல நம்ம இடத்த பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்றமாரியே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏதாச்சி மே பி த்ரீ டூ ஃபோர்க்கூட ஆகலாம் நீங்கள் ரெடியாயிருக்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறமாரினா ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது கஷ்டம் ஓகேயா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ சரிம்மா சர் ஓகே தேங்க் யூ ம்